சுற்றுலாப் பயணம் போகணுன்னால் நாங்கெல்லாம் உடனே ஒரு வேனோ பஸ்ஸோ அரேஞ்ச் பண்ணி நாங்கள் எல்லா கிளம்புவோம் அதுக்கு டூரிஸ்ட்டுக்குன்னு தனியான பஸ்ஸுகள் நார்மலான பேருந்துகள் இல்லாமல் டூரிஸ்ட்டுக்குன்னு தனியாக லைட் செட்டப்பு பாட்டு அப்புறம் கொஞ்சம் பக்ஸ் பஸ் வந்து எக்ஸ்டென் ஆன பஸ் தான் பேருந்து வந்து ஏன்னால் போகிறோம்னா கொஞ்சம் லக்கேஜ் வைக்கிற மாதிரி சமைக்கப் பொருட்கள் அதெல்லாம் கொண்டுட்டு போகிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டென் ஆன பஸ்ஸுகள் தான் பார்த்து எடுப்போம் அது வந்து நம்ம வசதிக்கு ஏற்ப நாங்களே போய் ரேட்டு பேசி அமௌண்ட்டு பேசி பஸ்ஸு வந்து புக் பண்ணிவிடுவோம்